ஹலோ ஆ ஆர்த்தி சூப்பர் மார்க்கெட்டா ஆ நான் வந்து ஸ்வேதா பேசுகிறேன் காரைக்குடிலேருந்து ஆ எனக்கு வந்து கார்ட்டூன்ஸ் வேணும் அப்பறமேக்கி குட் டே பிஸ்கெட்ஸு அப்புறம் ஒரு பல்க் அமௌண்ட்டில் வேணும் கிடைக்குமா ஆ என்ன மாதிரி ஆ ஆர்ட்ரு எடுத்துக்கோங்க கார்ட்டூன்ஸ்லாம் வந்து ஒரு இருபது வேணும் குட் டே பிஸ்கெ ஆ குட் டே பிஸ்கெட் ஒரு ஃபிஃப்டி வேணும் அப்பறமேக்கி வேறு எதாவது பிஸ்கெட்ஸு எதாவது இருக்கா புதுசாக எதாவது வந்திருக்கா எதாவது ஆ ஆ சரி ஓகே ஆ ஓகே அதுவும் போட்டுருங்க ஒரு இருபது அப்புறம் வேறு எதாவது திங்ஸ் இருக்கா கொழந்த கிட்ஸுக்கு தேவைப்பட்றது அதல்லாம் கேட்குறேன் இல்லை இல்லை ஜான்சன் வேணாம் அந்த கம்பெனி வேணாம் வேணாம் வேணாம் ஹிமாலையாவில் எதாவது ப்ராடெக்ட்ஸ் இருக்கா ஆ ஹிமாலையாவில் பேபி சோப்பு இது மாதிரி வா குடுத்துடுங்க பாடி வாஷ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கொடுத்துருங்க அப்றமேக்கி சரி ஒரு பேக் போட்டு விட்ருங்க அப்பறமேக்கி இது பிஸ்கெட்ஸில் வந்து எதாவது புது வேறு எதுவும் இல்லையா டார்க் ஃபேண்டஸ்டி இது மாதிரியான இதெல்லாம் இல்லை அப்படியா என்ன பிஸ்கெட்டுங்க என்ன நேம் ஹெர்பாலயா ஆ ஆமாம் அதுவும் தான் கேட்டுட்டிருந்தேன் அதுவும் ஒரு பேக்கெட் போட்டு விட்ருங்க அப்புறம் வேறு எதாவது சாக்லேட்ஸ் அந்த ஐட்டம்ஸ் இருக்கா சாக்லேட்ஸ்லாம் ஆ மில்கி பாரு டைரி மில்க் இருக்கா அதை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அந்த ஹார்ட்லாம் வச்சு ஆ ஓகே அப்பறமேக்கி பபுள் ஓரியோ இது டைரி மில்க்லாம் இருக்கா சரி அப்போ ஓகே அதலாம் ரெண்டு ரெண்டு பேக்கெட் போட்டு விட்ருங்க சார் இந்த கார்ட்டூன்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த கார்ட்டூன் அந்த பிஸ்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி கொடுத்துருங்க ஆ சரி ஓகே அது நல்லா பேக் பண்ணிவிடுங்க அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாமா அப்படியா சரிங்க சரிங்க சரிங்க சரி வ அனுப்பி விட்றிங்களா அதுதான் ஆ சரி ஓகேங்க அட்ரஸ் வந்து இங்கே ஒரு இது தெரியுமாங்க உமன்ஸ் ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது அந்த பிக் ஆ அந்த பிக் பஸார் பக்கத்தில் ஒன்று இருக்கில்ல அந்த சைடு ஆ அந்த இடத்துல தாங்க அந்த அட்ரஸ் தான் அப்படிங்க பிக் பஸார் உமன்ஸ் ஹாஸ்டல்னு அப்படினு போடுங்கள் ஆ ஆமாம் நியர் பக்கத்தில் வந்து அந்த பிக் பஸார் இருக்கும் அங்கே வாங்கலான்னு தான் பார்த்தேன் இருந்தாலும் அங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு ஸோ அங்கே வாங்குகிற அளவுக்கு நம்மள்ட்ட பஜ்ஜட் இல்லையா ஸோ அதனால தான் இப்போ உங்கள்கிட்டையும் நிறையா அப்றம் ஆனால் உங்கள்கிட்ட குவாலிட்டியாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா பஜ்ஜட் ஃப்ரெண்ட்லினு ஸோ அதுதான் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணேன் ஆ அதுதான் சொன்னாங்க எல்லோரும் அதுதான் கேட்குலாமேன்னு கால் பண்ணி கேட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஃபை த்ரீ எயிட் செவன் ஜீரோ ஒன் டபுள் டூ ஆ ஓகேங்க தேங்க் யூ பேமெண்ட்டு எல்லாம் ஒரு ஃபை பர்சண்டேஜ் ஆ கொஞ்சம் டிஸ்கௌண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு பர்சண்டேஜாவது ரொம்ப அமௌண்ட்டா ஸோ பல்க்கில் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேனே சரி இருந்தாலும் ஒரு ஃபை ஆ ஓகே ஆ சரி ஓகேங்க சரி தேங்க்யூங்க ஆ